ஹலோ ஹலோ மேம் இது பே எக்ஸிக்யூட்டிவ் லோன் ஆஃபீஸ்ஸுங்களா மேம் பேங்க் எக்ஸிக்யூட்டிவாங்க மேம் மேம் என் பேர் ஜோதிமணிங்க மேம் நான் வந்துட்டு சேலமிலேருந்து கால் பண்ணியிருக்கேன் மேம் நான் வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டு ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கேன் மேம் எனக்கு வந்துட்டு பெர்சனல் லோன் கொஞ்சம் வேணுங்க மேம் அதைப் பற்றி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக அதோடய விவரம் எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா மேம் சரிங்க மேம் ஒரு ஒரு லட்சம் அந்தமாதிரி வேணுங்க மேம் மேம் மாதம் பத்தாயிரம் வாங்குகிறேன் மேம் பர் மந்த்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரத்து ஐந்நூறு அந்தமாதிரி கட்டுற மாதிரி வருங்க மேம் வட்டி எந்தளவுக்கு இருக் வட்டி என்ன இருக்கும் இல்லை இப்போ நம்ம ஒரு மாதம் வந்துட்டு கட்டாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா அதுக்கு எதாவது வந்துட்டு வட்டி வருமா இல்லை வந்துட்டு அதுக்கு அதுக்கு அதுக்கு வந்துட்டு என்னென்ன லோன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் இல்லைன்னா எல்லாம் பண்ணணும் இந்த டாக்குமெண்டெல்லாம் என்னென்ன வேணும் இதெல்லாம் கொஞ்சம் அதோடய விவரமெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேணுங்க மேம் யாரை பார்க்கணும் அங்கே வந்துட்டு பேங்க்கில்

ஆமாங்க மேம் சரிங்க சரிங்க சரிங்க அப்படிங்களா ம் சரிங்க இப்போ வந்து எத்தனாம்தேதிங்க மாதம் எத்தனாம்தேதி கட்டுற மாதிரி வருங்க அப்படி லோன் எடுத்தால் சரிங்க இது வரும்போது வந்துட்டு என்னென்ன நான் எடுத்துகிட்டு வரணும் இந்த ஆதார் கார்டு இந்தமாதிரி எதாவது ஃபோட்டோ எதாவது எடுத்துகிட்டு வரணுங்களா சரிங்க அப்படிங்களா சரிங்க மேம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு உங்களை வந்து பார்க்கட்டுங்களா பேங்க்கில் சரிங்க மேம் ம் சரிங்க நாளைக்கு வந்துட்டு நான் வரேங்க நான் உங்களுக்கு வரும்போது கால் ப ஃபோன் பண்ணுறேங்க உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் சரிங்களா ம் ம் சரி நன் நன்றிங்க மேம் நன்றி ம்